நான் பள்ளியில் படிக்கிறப்போ நிறைய பேர்த்துக்கு உரைநடை கவிதை எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் எனக்கு மிகவும் பிடிச்ச கவிஞர் வந்து க கண்ணதாசன் அவரோடைய கவிதைகளை நான் மிகவும் விரும்பி படிப்பேன் அதனால் அவரோட கவிதைகளை நான் நிறைய பேர்க்கு எழுதி கொடுத்துருக்கேன் உரைநடையும் இது மாதிரி அவ் ஒரு எழுதிய உரைநடைகளையும் நான் பார்த்து சுரதா இவங்களுக்கு இவங்க எழுதுன உரைநடைகளை பார்த்து எனக்கு அதன் மீது கொஞ்சம் தமிழின் பற்றின் ஆர்வம் வந்து நான் உரைநடை கவிதை அனைத்தையும் எழுதி கொடுத்துருக்கோம் அது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் அவங்க பல தலைவர்கள் எழுதிய கவிதைகள் மட்டுமின்றி நான் என்னோட சுய சிந்தனையில புது புது கவிதைகளையும் உருவாக்கிருக்கேன் உருவாக்கி பல பேர்த்துக்கு அத சொல்லி எழுதியும் கொடுத்துருக்கேன் அவங்களும் சொல்லி அதனால் பரிசும் பெற்றுருக்காங்க இது மாதிரி நான் பல கவிதைகளையும் எழுதி வச்சிருக்கேன் அதனால் கவிதை எழுதி கொடுக்கறது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அது உரைநடை நிறையா பேர்த்துக்கு எழுதி கொடுத்துருக்கேன் உரைநடை உரைநடை நான் சொந்தமாக இரண்டு உரைநடைக்கும் இயற்றி